நிறைய இருக்குதுங்க சொல்லப்போனால் கோவப்படாமல் இருக்கிறது கோவப்படாமல் ஒரு விஷயத்த எவ்வளோ நம்ம மனநிம்மதியோடு செய்கிறோம் நான் செஞ்சுருக்கேன் கோவப்படமாட்டேன் மோஸ்ட்லி யார்மேலேயும் கோவப்படாமல் தன்மையாக அதை எடுத்து சொல்லுவேன் அதில் எனக்கு யோகா ரொம்ப உதவியிருக்கு